திருவள்ளுவர் வந்து திருக்குறள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை திருவள்ளுவர் வந்து எ எழுதிருக்காரு அவர் எழுதுன ஒவ்வொரு திருக்குறளும் மனுசனோட வாழ்க்கைக்கி எப்படி எல்லாம் உதவுது என்னமாதிரிலாம் மனுஷன் வாழலாம் என்னமாதிரிலாம் வாழக்கூடாது அவர் எழுதுன மூணுப்பால் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் மூணு பால்லையும் மனுசனோட வழிமுறைகள் நெறிமுறைகள் அதெல்லாம் எப்படி இருக்கணும் பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் ப்ரெண்ட்ஸ்கூட எப்படி பழகுணும் ஒரு ஃப்ரெண்டுன்னால் எப்படி இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கற ஊடல் எப்படி இருக்குணும் இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் அழகா தெளிவாகவே எழுதிருப்பார் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுங்கிறது நம்ம உலகப் பொதுமறையாகும் இதில் தமிழில் மட்டும் இல்லை பல மொழிகள்ல திருக்குறளை மொழி பெயர்த்திருக்காங்க உதாரணத்துக்கு ஜி யு போப் வந்து ஆங்கிலத்திலையே மொழிபெயர்த்துருக்காரு இந்தமாதிரி பல நாடுக்காரங்களும் திருக்குறளை வேண்டி விரும்பி படிக்கிறாங்க அந்தளவுக்கு தமிழ் இலக்கியம் சிறந்ததாக இருக்குது காரணம் என்னென்னால் திருக்குறள் எழுதுற திருவள்ளு திருவள்ளுவரை வந்து அவர் உ சொல்லிருக்க ஒவ்வொரு குறளும் ரெண்டடிதான் சொல்லியிருப்பாரு அந்த ரெண்டடிலியும் உலகத் இருக்கற எல்லா விஷயத்தையும் அதுலையே அடக்கியிருப்பாரு அந்தமாதிரி திருக்குறளை எழுதுனதுனால இப்போவரையும் இப்போவரையும் நம்ம போற்றிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இ திருக்குறளை மையமாக வச்சு நான் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு திருவள்ளுவர் சிலையே அவரை வடிவமைச்சிருக்காங்க அது நம்ம திருக்கு திருவள்ளுவரோடய பெருமையும் நம்ம நாட்டோடய திருக்குறள் மற்றும் நம்ம நாட்டோடய தமிழ்நாட்டோட இலக்கியத்தையும் பறைசாற்றுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் சீவகசிந்தாமணி வளையாபதி குண்டலகேசின்னு ஐம்பெருங்காப்பியங்கள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டுன்ற இந்தமாதிரி தமிழ் இலக்கியங்கள் விரிஞ்சு இப்போ பரவிக்கிடக்கு இந்தமாதிரி நிறைய இருக்குது இந்த இந்த இலக்கியங்களும் காவியங்களும் காப்பியங்களும் நம்ம வாழ்க்கைல எப்படி எல்லாம் நடக்கலாம் எப்படி எல்லாம் நடக்கக்கூடாது ஒரு விஷயம் எப்படியெல்லாம் பண்ணணலான்றத நம்மளுக்கு எடுத்துரைக்கிறதாக மற்றும் இது சு இது சாதாரணமாகவும் மட்டுல்லாமல் நம்ம எக்ஸாம் மே மேல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்தமாதிரி எக்ஸாம் எழுதம்போதும் இந்த இந்த திருக்குறள் சிலப்பதிகம் சீவகசிந்தாமணி இந்த இதெலாம் தேடி தேடி படிக்கிறமாதிரி இருக்குது அப்படி படிக்கும்மோது நம்ம எக்ஸாம்க்கு உதவலைனாலும் நம்ம வாழ்க்கைக்கி எப்போயாது உதவும்

திருக்குறளை திருக்குறளை வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த மூணு வகையாக பிரிக்கலாம் இதில் அறத்துப்பால் ஒருத்தன் எப்படி அறம் தரமாக தராம வாழ்றது என்றதையும் பொருள்பால் வந்து ஒரு ஒரு பொருள் பொருட்பால் வந்து அப்புறம் காமத்துப்பால் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளான ஊடல்கள் அப்புறம் அதுக்கு சண்டைகள்க்கு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்புறம் இதெல்லாம் பற்றி சொல்வது மாதிரி இருக்கும் அது மட்டுல்லாமல் திருக்குறளில் ரெண்டடியில் உலகத்தில் இருக்கற எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கவும் முடியும் கற்றுக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆராயவும் முடியும் அது இந்தமாதிரி தமிழ் இலக்கியத்துக்குன்னே எப்போதுமே உலகப் பொதுமறையில் ஒரு இடம் இருக்குது உலகத்தில் தமிழ் இலக்கியத்துக்கு இப்போல்லாம் வெளிநாட்லருந்து தே தமிழ்நாட்டுக்கு தேடிவந்து தமிழ் இலக்கியங்களெலாம் படிச்சு வே தெரிஞ்சுட்டுருக்காங்க அந்தளவுக்கு நம்ம தமிழ் மொழியும் தமிழ் சே இது சிறப்பாக இருக்கிறதுக்கு கார் ஒரு காரணமும் திரு திருக்குறளும் சொல்லலாம் திரு அதுக்கு காரணமான திருவள்ளுவரையும் நம்ம போற்றிப் புகழணும் அது மட்டுல்லாமல் ஔவையார் எழுதுன ஆத்திச்சுவடி கம்பர் எழுதுன கம்பராமாயணம் இந்தமாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இந்தமாதிரி இவங்கள்லாம் எ முன்னாடி சங்க இலக்கியங்களில் எழுதி வைச்சதுனாலதான் இப்போ வரைக்கும் இந்த தமிழு நின்று பேசுது